ஹலோ ஆமாம் சொல்லுங்க மேடம் சரண்யா சூப்பர் மார்க்கெட் தான் ஆ ஆ போட்டு தர்றேன் மேடம் என்னென்ன வேணும் லிஸ்ட் அனுப்புங்க அனுப்புறிங்களா ஆ சொல்லுங்க ஆ ம் ம் ஆ ஆ மிளகா தூ மிளகா சாமானை அரைக்கிறது மட்டும் தானே எல்லாம் ஆ சரிங்க மேடம் வேறு எதனாச்சும் ஆ சரி டெலிவரி பண்ணுறேன் மேம் வேறு எதனாச்சும் தேவைப்படுதுங்களா ஆ ஆ பழம்லாம் இருக்குது மேடம் ஆரஞ்ச் ஆப்பிள் சாத்துக்குடி எல்லா பழமும் இருக்குது ஆப்பிள் ஆப்பிள் கிலோ இரநூறு சாத்துக்குடி நூற்றம்பதுரூபா திராட்சை அறுபதுரூபா மேடம் எது வேணும் ஆ சரிங்க மேடம் ஆ இருக்குது மேடம் அது எவ்வளோ போட ஆ எல்லாம் இருக்குது எவ்வளோ போட மேடம் இரண்டாயரரூபா வரும் மேடம் அமௌண்ட் ஆ சரிங்க மேடம் ஆ பண்ணுறேன் மேடம் நீங்கள் எப்போ வேணும்ன்னு சொல்லுங்களேன் அனுப்பு மேடம் லொக்கேஷன் அனுப்பிச்சி விடுங்கள் நான் டெலிவரி பண்ணிடுறேன் மேடம் ஆ சொல்லுங்க மேடம் ஃபோன் பண் ஆ கொடுத்துவுட்றேன் மேடம் உங்கள் நம்பர் சொல்லுங்க நான் ஃபோன் பண்ணுறேன் ஆ ம் சரி ஆ சரிங்க மேடம் ஆ சரிங்க மேடம் சரி வச்சிடுங்க